பெரியவங்க இந்தமாதிரி வயதானவங்களுக்கு இதை எடுத்து சொல்லி புரிய வைக்க முடியாது நம்ம என்ன தான் சொன்னாலும் அவங்க இது தப்பு இது இதனால் என்ன கிடைக்க போகுது அப்படின்தான் நினப்பாங்க இப்போருக்குற ஜெண்ட்ரேஷனுக்கு இளைஞர்கள்கிட்ட நம்ம சொல்லவே வேண்டாம் அவங்களுக்குலான் இது ஓட்டுறது மூலமாக என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு அவங்குளுக்கே தெரியும் எவ்வளோ சந்தோஷம் கிடைக்குதுன்னும் தெரியும் இது ஓட்டுறப்ப எந்தமாதிரி ஃபீல் பண்ணுவோன்னால் உற்சாகமாக சந்தோஷமா அது ஒருமாதிரி ஹேப்பினஸாக இருக்கும் நம்ம பூங்கா குழந்தைங்கள பூங்காவுக்கு கூட்டிகிட்டு போய் குழந்தைங்க சந்தோஷமா வெளாடற மாதிரி இதுவும் ஒரு இப்போருக்குற இளைஞர்களுக்கு அந்தமாதிரி அந்த ரஷ் பண்ணி வேகமாக போகிறது அதுலேயும் சந்தோஷம் இருக்குது ஆனால் அது மூலமாக நிறைய ஆபத்தும் இருக்குது வண்டி நம்ம அவுங்கவங்களோட வண்டி எடுத்து நம்ம ஓட்டுகிறப்ப அதில் ஒரு தனி சந்தோஷம் கிடைக்கும்